அது வந்து ரொம்பவே கஷ்டம் ஏனால் வச்சுங்களேன் இப்போ நம்ப ஒரு நாலு நம்ப வீட்டில் வந்து ஒரு நாலு பேருதான் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான அளவுக்கே நம்ம சமைச்சு சமைச்சு சமைச்சு பழகிருப்போம் இப்போ திடீர்னு வந்து ஒரு பத்து பேருக்கு சமைக்கணும் இருபது பேருக்கு சமைக்கணும் வீட்டில் சொந்தக்காரங்க எல்லோரும் வந்திருக்காங்க அவங்களுக்குலாம் சேர்ந்து சமைக்கணும் அப்பட்டிங்குறப்ப அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சாதாரணமாக ஒரு டீ போடணும் அப்படினாலுமே கூட எந்த அளவுக்கு பால் வைக்கணும் அதுக்கு டீ தூள் எவ்வளோ போடணும் பால் எவ்வளோ ஊற்றணும்னு நமக்கு தெரியாது இப்போ நம்ம நாலு பேருக்கு டீ போடணும்னா எவ்வளோ வச்சுப்போம் ஒரு ஒர் அரை லிட்டர் பால் வாங்குவோமா அரை லிட்டர் பால் வாங்கி ஜீனி கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் போடுவோம் அப்புறம் டீத்தூள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு முடிச்சுப்போம் இதே ஒரு இருபது பேருக்கு போடணும்னா எத்தனை லிட்டர் பால் வாங்கணும்னு கூட தெரியாது அது வந்து ரொம்பவே கஷ்டம் சில பேருக்கு ஒர் ஒரு நாள் ஒரு நாள் அதிகமாக போடுவோம் ஒரு நாள் பத்தாமால் கூட போயிருக்கும் அளவு தெரியாமல் நம்ம வந்து இந்தமாதிரிலாம் பண்ணுவோம் அப்புறம் வந்து சமைக்கும்போது நாம் எப்படிலாம் வந்து கொஞ்சம் சீக்கிரமா சமைக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ காலையிலேயே எப்பொழுதுமே வந்து இப்போ ரிலேட்டிவ்னால் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா நம்ப என்னாப்பண்ணுவோம் நம்ப காலையில் வந்து வீட்டில் வந்து ஒரு நாலு அஞ்சு பேருதான் இருக்கிறாங்க அப்படின்னா காலையில் ஒரு டிஃபன் வச்சுருவோம் என்ன வைப்போன்னா சும்மா ஒரு தேங்காய் சட்னி இல்ல ஒரு காரச்சட்னி இது ரெண்டுத்த மட்டுமே வந்து சட்னி வச்சுட்டு தோசை ஆளுக்கு ஒரு ரெண்டு மூணு தோசை ஆளுக்கு மூணு மூணு தோசை ஊற்றுனா முடிஞ்சுடும் அது ரொம்ப நேரம் நேரம் ரொம்ப நேரமும் எடுத்துக்காது வேலையும் கொஞ்சம் அந்த அளவுக்கு கஷ்டமாக தெரியாது அதுக்கு அப்புறம் மதியம் ஒரு மணிக்கு தான் நம்ப சாப்பிட போறோனா அதுக்குள்ளே இடையில் அந்த கேப் இருக்குது அப்போது நம்ப எப்போ வேணாலும் அந்த சாப்பாடை சாப்பாடு செய்யறத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஆனால் சொந்தக்காரங்க எல்லாரும் இருக்காங்கனால் காலில் டீ போடறத்துக்கே வந்து பால் பால் எவ்வளோ இருக்கணும் டீத்தூளு ஜீனி இதெல்லாம் எவ்வளோ போடணும்னு தெரியாமல் அதுவே நம்ப அதிகமாக போட்டு வச்சுருப்போம் சில நேரத்தில் கம்மியாக கூட போய்டும் அப்புறம் டிஃபன் வைக்கணும்னா அவங்களுக்கு வந்து ஒரு பே நம்பளை மாதிரி தோசை அவங்களுக்குலாம் ஊற்றி வைக்க முடியாது ஆனால் அவ்வளோ பேருக்கு எப்பிடி நம்ப ஊற்றி வைக்கிறது ஊற்றி வச்சிடட்டும் ஒரு தோசை ஊற்றுறோம் அப்படின்னா அது வந்து சூடாக ஒரு சட்னி வச்சு சாப்பிடோமா இல்லை ஒரு தேங்காய் சட்னி வச்சுகிட்டோம் காரச்சட்னி வச்சுகிட்டோம் இல்லை சாம்பாரே ஊற்றி சாப்பிட்றோம் அப்பிடின்னா சூடாக ஒரு ரெண்டு தோசை இல்லை மூணு தோசை சாப்பிடாலே நமக்கு போதுமான அளவு மேக்ஸிமம்னு எவ்வளோ சாப்பிட முடியும் ஒரு நாலு அஞ்சு தோசை சாப்பிடலாம் அவ்வளோதான் அது தாண்டில்லாம் முடியாது ஆனால் சொந்தக்காரங்க வந்துட்டால் எல்லோருக்கும் அவ்வளோ தான் அப்படி ஊற்றிட்டு உக்காந்துருக்க முடியாது இல்லையா அதனால நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு இட்லி பானை இருந்துச்சுன்னால் ஒரு பெரிய இட்லி பானையாக வந்து ஒரு மூணு அடுக்கு இட்லி பானை இல்லைனா நாலு அடுக்கு இட்லி பானை இருக்குன்னால் அந்த இட்லி பானையில்தான் நம்ம வந்து ஒரே இதாக ஊற்றி மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன ஒரு ரெண்டு இட்லி ரெண்டு தட்டு ரெண்டு தடவை ஊற்றுறா மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் அந்த மட்டும் நம்ப ஊற்றி வச்சுட்டு ஒரே ஒரு சாம்பார் குக்கரில் பருப்பு விசில் விசில் வச்சு போட்டு காய்கறி இருந்தால் அரிஞ்சு போட்டு சாம்பார் வச்சிடலாம் அப்புறம் அது முடிஞ்ச கையோடு நம்ம என்னாப் பண்ணணும் ஒலையை வச்சால்தான் அது இத்தனை பேருக்கும் மதியத்துக்கு ஒரு மணிக்கெலாம் சாப்பாடு கொடுக்க முடியும் டிஃபன் முடிச்ச உடனையே அடுப்பில் ஒலையை போட்டுடணும் உலப்போட்டு சோறாக்கிட்டு காய்கறி இப்போ குழம்பு வைக்கிறத்துக்கு காய்கறிலாம் அரிஞ்சு ரெடியாக வச்சுகிட்டாதான் சோறு வடித்தோனே குழம்பு வைக்க முடியும் இல்லை குழம்பு வச்சுட்டு சுட சுட சாப்பாடு சமைச்சுக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் லேட்டாக நம்ப வந்து அரிசி போட்டு சாப்பாடு எடுத்துக்கலாம் இதில் வந்து இருபது பேருக்கு அவ்வளோ பெரிய பானையில் வச்சு ஒரு ஆள் எப்படி சாப்பாடு வடிக்க முடியும் அதுக்காக என்னாப்பண்ணலாம் சாப்பாடு வெந்த உடனயே ஓட்டை அன்னக்கூடை இருக்கும் புள்ளி புள்ளி புள்ளி புள்ளியாக ஓட்டை ஓட்டையாக இருக்கும் அந்த அன்னக்கூடை அந்த அன்னக்கூடையில் வந்து சாப்பாடு எடுத்து கொட்டி விட்டுப்புட்டு தண்ணி இருந்தான கொஞ்சம் எடுத்து அது மேலே ஊற்றிடணும் சாப்பாட்டு மேலே ஊற்றுனோம்னா அதில் இருக்கிற பானையில் இருக்கிற கஞ்சி தண்ணி எல்லாமே அந்த ஓட்டை வழியாக தண்ணியெலாம் வெளில வடிஞ்சு சாப்பாடு மட்டும் இருக்கும் ஒரு வேட்டி அந்தமாதிரி ஏதாது ஒன்று இருந்துச்சுன்னா தூக்கி மேலே போட்டு மூடி வச்சுட்டா ஆட்டோமேடிக்காக சாப்பாடு வந்து கரெக்டாக ஒரு குழையாம நல்ல வெந்து பதத்தோடு இருக்கும் அப்படி சமைத்தாதான் கொஞ்சம் சீக்கிரமே சமைக்க முடியும்